தமிழ்மொழிப்படி இப்போ வந்து மண்பானைகள் அடுத்து ஸேரிகள் ஸேரி வந்து இப்போ தமிழ் எழுத்துக்களை கொண்டு ஸேரி நெய்கிறாங்க அப்புறம் இப்போ சீன நாட்டு பெண் பொண்ணு ஒன்று யூடியூப் ஆரம்பிச்சு அதில் தமிழ் வளர்க்கணுன்னு சொல்லிட்டு அதனால் அவங்களுக்கு ஒரு மணி ஏர்ன் பண்ணுறாங்க அதனால் தமிழ் வளர்க்குறாங்க தமிழ் தமிழ்நாட்டில் இருந்து புத்தகங்கள் மூலமாக தமிழை சேகரித்து அதில் உள்ள அதனால் மண்பானைகள் இப்போ மகாபலிபுரம் எடுத்துகிட்டீங்கனா அதில் உள்ள சிலைகள் சிற்பங்கள் அதில் உள்ள கல்வெட்டுகள் அதனால் நிறைய தேவையான பொருட்களை உற்பத்தி பண்ணுறாங்க இதனால் தமிழ் வளர்ச்சி அடைகின்றன